ஹலோ புதுசாக வந்துருக்குற பட்டர்ஃபிளை ஸ்டவ் வாங்கியிருக்கேன் நான் வேலைக்கு போகிறதுனால மூணு அடுப்பு இருக்கிறதுனால சீக்கிரமாக சாப்பாடு ஆகிடுது சமைக்கிறத்துக்கும் ஈஸியாக இருக்குது நல்லாவும் இருக்குது எனக்கு ரெம்ப பிடிச்சிருக்கு ஐ நான் ரொம்ப விரும்புகிறேன்